எங்கள் வீட்டில் தண்ணிக்கு பஞ்சமே இல்லை எங்கள் வீட்டில் தண்ணி எப்பொழுதும் வந்துக்கிட்டே இருக்கும் ஏதாவது மோட்ரு ஏதாவது ரிப்பேர் ஆகிடுச்சின்னா எதாவது அதை சரி பார்த்து தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும் தண்ணி பொதபொதனு வரும் பைப்பு வீட்லேயே இருக்குது அடிபம்ப்பு மோட்ரு போட்டு தண்ணி வந்துக்கிட்டுருக்கும் எங்களுக்கு தண்ணிக்கு பஞ்சமே கிடையாது அதேமாதிரி நல்ல தண்ணி தெருவுக்குக்கிட்டே இழுத்து கொடுத்துருக்குறாங்க இந்த மோடி அதுக்காக தண்ணி இழுத்து கொடுத்துருக்காங்க நல்ல தண்ணி அது தினமும் வரும் காலை சாயந்தரம் அஞ்சு மணிக்குலாம் தண்ணி வந்துடும் ஒரு ஒரு நாளைக்கு டேங்கு சுத்தம் பண்ணணுன்னா ஒரு மூணு நாளைக்கு தண்ணி வராது அதுக்கப்புறம் எப்பொழுதும் போல வரும் தண்ணி அதுக்கப்புறம் ஒரு ஒரு நேரம் இந்த மழை இதெல்லாம் பேய்ஞ்சிச்சின்னா செப்ட்டி டேங்கு இதெல்லாம் ஒடைஞ்சி போய் அந்த தண்ணியெல்லாம் கலந்து ஒரு ஒரு நேரம் சாக்கடை தண்ணி மாதிரி வரும் அதை யாரும் குடிக்கவும் மாட்டோம் பிடிக்கவும் மாட்டோம் கொஞ்சம் நல்லா தண்ணி அதெல்லாம் சரி பார்த்து நல்லா அது சரி பண்ணி கொடுத்தாங்கன்னா அப்போ தான் அந்த தண்ணியை குடிப்போம் அது வரைக்கும் தண்ணிக்கு குடிக்கிறதுக்கு இதில் இந்த மோட்ரு தண்ணியை பிடிச்சி குடிச்சிக்குவோம் அது எங்களுக்கு கொஞ்சம் நல்ல தண்ணி மாதிரி இருக்கும் எங்கள் கொழுந்தனார் வீட்ல போய் பிடிச்சிக்குவோம் ஒரு ரெண்டு குடம் பிடிச்சிக்குவோம் சமைக்கிறதுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி நல்லா வந்துச்சுன்னா பிடிச்சி வச்சிக்குவோம் ரெண்டு குடம் மூணு குடம் பிடிச்சி வச்சிக்குவோம் திரும்பி தண்ணிக்கெல்லாம் எந்த பஞ்சமும் இல்லை எல்லாம் எங்கள் வீட்டில தான் வந்து பிடிப்பாங்க மோட்ரு போட்டு தண்ணி நிறையா வரும் எந்த தேவைக்கும் தண்ணிக்கு பஞ்சம் கிடையாது யார் வீட்டுக்கும் போகவும் மாட்டோம் பைப்பு ரிப்பேர் ஆச்சின்னா எங்க கொழுந்தனார் வீட்லேலாம் போய் தண்ணி பிடிக்க முடியாது எல்லாம் போட்டு ஆஃப் பண்ணி வச்சிடுவாங்க சுத்தமாக டேங்க்லாம் தண்ணி இல்லாமல் வச்சிடுவாங்க அதனால் எங்களுக்கு தண்ணியில் எந்த பிரச்சனையும் கிடையாது மழை பேய்ஞ்சாலும் தண்ணிக்கு பஞ்சம் கிடையாது வெயில் அடித்தாலும் தண்ணிக்கு பஞ்சம் கிடையாது வெயில் அடித்தா கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் கம்மியாக வரும் மற்றபடி எந்த இதுவும் கிடையாது தண்ணிக்கு பக்கத்தில் போய் அங்கே தண்ணி வரலனா அங்கே பக்கத்தில் மாடி வீட்ல போய் பொழங்கறதுக்குலாம் ரெண்டு ரெண்டு குடம் புடிச்சிக்குவோம் எங்கேயாவது வர நல்ல தண்ணி வந்துச்சுனா எல்லாத்துலேயும் ரொப்பி வச்சிக்குவோம் தண்ணிக்கெல்லாம் எந்த பஞ்சமும் கிடையாது தண்ணியெல்லாம் எப்பொழுதும் எங்களுக்கு தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும் இந்த துணி துவைக்கிறதுக்கோ குளிக்கவோ எதுக்கும் எங்கேயும் இங்கே ஆறு குளம்லாம் கிடையாது தண்ணி இங்கே கும்பகோணத்தில் தண்ணிக்கு பஞ்சம் கிடையாது தண்ணி எந்த நேரமும் வந்துக்கிட்டே இருக்கும் அதனால் தண்ணி எந்த நல்ல தண்ணியும் சரி மோட்ரு தண்ணியும் சரி எல்லாம் பிடிச்சி எல்லாம் வச்சிக்குவோம் நல்லா குளிப்போம் நல்லா துணி துவைப்போம் எல்லாம் நல்லா நல்லா பிடிச்சி வச்சிக்குவோம் தண்ணியெல்லாம் தண்ணிக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை தண்ணியெல்லாம் நல்லா வரும் நல்லா ஜாலியாக குளிப்போம் பிள்ளைங்களுக்கெல்லாம் நல்ல ஜாலியாக குளிப்பாட்டி விடுவோம் எல்லாத்துலேயும் நல்லா தண்ணி ரொப்பி எல்லாம் வச்சுக்கிறது கிடையாது அதான் மோட்ரு போட்டால் தண்ணி வருது அதை வச்சே நாங்கள் எல்லாம் பொழங்கிக்கிவோம் எல்லாம் மூணு எல்லாம் ஒரே குடும்பம் தான் அந்த ஒரு மூணு குடும்பம் நாலு குடும்பம் யார் விருந்தாளிங்க யார் வந்தாலும் தண்ணிக்கு பஞ்சமே கிடையாது தண்ணி எப்பொழுதும் நிறையா வந்துக்கிட்டே இருக்கும் தண்ணிக்கு எந்த பஞ்சமும் இல்லாமல் தண்ணியெல்லாம் நல்லா பிடிச்சி வச்சிக்குவோம் அதேமாதிரி ஒரு ஒரு தேவைங்களுக்கும் நல்ல தண்ணி வந்துச்சுனா நல்லா பிடிச்சி வச்சிக்குவோம் குடிக்கக்கொள்ள பொழங்கக்கொள்ள சமைக்க எல்லாத்துக்கும் தண்ணியை நல்லா பிடிச்சி வச்சிக்குவோம்